மாணவர்கள் வந்துட்டு ஸ்கூலுக்கு லேட்டாக வரத்துக்கான காரணம் வந்துட்டு அவங்க ஒன்று ரொம்ப தூரமாக இருப்பாங்க அப்படி இல்லைனா வந்துட்டு பஸ் வசதி அந்தமாதிரி ஏதாச்சும் இதாயிருக்கும் அப்புறம் அவங்க வீட்டில்ருக்குற வேலையெல்லாம் செஞ்சுட்டு அவங்க வரத்துக்கு வரும்போது ரொம்ப லேட்டாயிடும் அவங்களால நேரத்துக்கு வந்து சேர முடியாது அப்படி இல்லைனா வந்துட்டு உடம்பு சரியில்லாமல் போயிடும் கிளைமேட்டெலாம் சேஞ்சாகும்போது ஒரு சில பேர்த்துக்கு அந்த கிளைமேட் செட் செட்டாகாது ஒத்துப்போகாது அதனாலே வந்துட்டு அவங்களுக்கு உடம்புக்கு ரொம்ப முடியாமல் படுத்துடுவாங்க காலையில் எந்திரிக்கிறதுக்கு ரொம்ப டைம் பண்ணி எடுத்துப்பாங்க இந்தமாதிரி காரணத்தினால ஸ்டூடண்ட்ஸ்லாம் வந்துட்டு லேட்டாக வராங்க